சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து தெருக்கூத்துக்காக ஊரில் இருக்கிறவங்களே சேர்ந்து அப்பப்போ ஒத்திகை பார்ப்பாங்க அப்போ நாங்களும் போயிட்டு அங்கே ஒத்திகை போகலாம் கொள்ளலாம் என்னென்ன பண்ணுறாங்கனு எல்லாம் பார்த்துட்டு போவோம் அது வந்து நைட்டில் வந்து பெரியாளுங்கெல்லாம் கோயிலில் உக்காந்து ஒத்திகை பார்ப்பாங்க அதை நாங்கள் பார்ப்போம் அடுத்த நாள் நாங்கள் காலையில் நான் என் தம்பி இன்னும் இருக்கிற பசங்கெளாம் சின்னப் பசங்கெல்லாம் சேர்ந்து அப்போ அந்த மயில் இறக வச்சு அவங்க வந்து தெருக்கூத்து நடத்துவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கனா வேப்பஞ்செடி இல வேப்பம் இதெல்லாம் எடுத்துனுவந்து அதில் குச்சியில் கட்டி அதை நாம் உடம்பில் கட்டிக்கின்னு அவங்க எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி ஆடி அப்படி சந்தோஷமா ஜாலியாக இருப்போம் அது என்னால் மறக்க முடியாது